ஆ ஆமாங்க ஆ ஆ சொல்லுங்க மேம் அப்படிங்களா மேடம் எத்தனை மணிக்குங்க மேடம் வரணும் சரிங்க மேம் ம் டீ டீ வைக்கணுமே ஆ சரிங்க ஆ சரிங்க சே சரிங்க மேடம் கூட வேறு யாராவது ஹெல்ப்பிற்கு வருவா ஹெல்ப்புக்கு வருவாங்களா மேடம் இல்லை நான் மட்டும் தானுங்களா நான் கூப்பிட்டுக்கிட்டுங்களா சரிங்க மேடம் உம் சரிங்க சரிங்க ஆ அது எப்படி மேடம் ஒரே ஆளே பண்ணுறது இப்போ கூட கொஞ்சம் இன்னொரு இன்னொருத்தர் கூப்பிட்டு நீங்களே கொஞ்சம் யாரையாவது வர சொன்னிங்கன்னா பரவாயில்லை நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க எத்தனை மணிக்குங்க மேடம் வரணும் உம் உம் சரிங்க மேடம் எத்தனை பேர்த்துக்கு மேடம் டீ போடணும் எத்தனை பேர்த்துக்கு டீ போடணும் சேர் எத்தனை சரிங்க மேடம் அப்படிங்களா சரிங்க டீ டீ மட்டும் தானேங்க மேடம் வேறு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணும்ங்களா அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுவிங்களா மேடம் சரிங்க மேடம் உம் உம் ஆ உம் கூட வர்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து இது அமௌண்ட் ஏற்பாடு பண்ணிடுவிங்களா மேடம் சரிங்க மேடம் வேறு என்னங்க மேடம் பண்ணணும்

உம் சரிங்க மேடம்